எங்கள் கிராமத்தில் கடன் வாங்குறதுன்னு கடன் வாங்குறது வந்து சகஜம்தான் ஏதாவது ஒரு ஃபெக்ஷ்டிவல் இல்லைனா என்ன ஏதோ ஒரு பங்க்ஷன் அந்த மாதிரி வந் துக்கமாயிடுச்சு அந்த மாரிங்கிம்போது அவங்க கையில அமௌண்ட் இல்லைங்கும்போது கடன் வாங்குவாங்க இல்லைன்னா எஜுகேஷன் அவங்க பசங்களை படிக்க வைக்கறதுக்காக கடன் வாங்குவாங்க அந்த மாதிரி வாங்குற கடன் வந்து அவங்க யாருக்கிட்ட வாங்குவாங்க ஒரு ரிலேட்டிவ்ஸ்கிட்ட சொந்தகாரங்க யார் பணக்காரங்களாக இருக்காங்களோ அந்த மாதிரி ஊரில் யார் பணக்காரங்களாக இருக்காங்க அந்த மாதிரி அவங்கக்கிட்ட வந்து கடன் வாங்குவாங்க வாங்கறதெலாம் பெரிசு கிடையாது அந்த கடனை நம்மனால் அடைக்க முடியணும் அவங்க கி அவங்களை ஃபேஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவங்க கேட்க மாட்டாங்க ஒரு ஊர்னால் அவங்கெல்லாம் நல்லவ் நல்லவங்களாக இருந்தால் கேட்க மாட்டாங்க நம்ம கொடுத்துருவோன்னு நம்பிக்கை இருக்கும் அப்படி இருந்தாலும் நம்ம வந்து அவங்களை ஃபேஸ் பண்ணணுங்கிறது நம்மளுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் அவங்க வந்து ஓரளவுக்கு அவங்க வந்து டைம் கொடுப்பாங்க அதை மீறி போச்சுனால் அவங்களோடய அவங்க வந்து அவங் கடனை எப்படி வசூல் பண்ணுறது அப்டின்னு சொல்லிட்டு வீட்டுக்கே வந்து கேட்பாங்க தகராறு பண்ணுவாங்க அந்த மாதிரியெல்லாம் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி நம்ப பண்ணும்போது கடன் வாங்காமயே இருந்திருக்கலாமோ அப்டின்னு தோணும் ஆனால் நம்ம அந்த சிச்சுவேஷனில் வந்து கடன் வாங்கணும் அப்படிங்கிம்போது நம்ம வாங்கி தான் ஆகணும் அது ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் நிறையா அசிங்கப்படுத்துவாங்க கடன் கொடுக்கலைனா அவன் நம்ம டைரெக்டா வந்து நம்மக்கிட்ட சொல்ல மாட்டாங்க மத்தவன்கிட்ட பேசுவாங்க இவன் வந்து கடன் வாங்கிட்டு பார் கொடுக்காம இருக்கான் அவனுக்கு தேவையானது எல்லாம் வாங்கிக்கிறான் வீட்டுக்கு இது வாங்கிக்கிறான் இதெல்லாம் அவசியமா அவனோடய கடன் கட்டிட்டு அப்புறம் இதெல்லாம் வாங்கலாம்லை அப்டின்னு சொல்லி பேசுவாங்க ஆனால் அவங்க வீட்ல என்ன சிச்சுவேஷன் சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியாது தெரியாமல் இந்த மாதிரி புரளி பேசறதுலாம் ஜாஸ்தியாக இருக்கும் கிராமத்தில் மட்டும் இல்லாமல் கிராமத்தில் வந்து நம்பளுக்கு தெரியும் அதே சிட்டி சைடு எடுத்துட்டோம்னால் ரொம்ப கேவலமாக பேசுவானுங்க க அதுக்கு கிராமமே எவ்வளோவோ பெஸ்ட்டு சிட்டியை கம்பேர் பண்ணும்போது கிராமத்துக்கு எந்த ஒரு குறச்சலும் கிடையாது இங்கே இருக்கிறவங்க ஏதாவது ஒரு சின்ன இது வந்து கஷ்டப்படுறாங்க இப்போ வோ அமௌ பணத்தேவை இருக்குது அப்படிங்கிம்போது அவர்களா வந்து கொடுப்பாங்க இந்த மாதிரி ஓகே நான் கொடுக்கறேன் நீ எல்லா இதுவும் முடிஞ்சக்கப்புறோம் எனக்கு கொடுத்தா போதும் ரிட்டன் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதே சிட்டி சைடு எடுத்துட்டோம்னால் அப்படிலாம் கிடையவே கிடையாது நம்ம தான் போய் கடன்காரங்க இன்ஷூரன்ஸ் ஏஜெண்ட்கிட்ட போய் அதுக்கான பணம் வாங்க வேண்டியதாக இருக்கும் அது கரெக்டான டேட்டில் மாதம் மாதம் கட்டலேனா ஆ வீடு தேடி வந்து அசிங்கப்படுத்துவாங்க அது ரொம்ப நம்மளுக்கு இன்சல்ட்டாக இருக்கும் அதுக்கு வந்து கிராம சைடு ரொம்ப பெஸ்டு கடன் வாங்குவாங்க எல்லா இடத்துலியும் வாங்குவாங்க கிராமத்துலையும் வாங்குவாங்க வாங்குறவங்க அவங்க ரிலேட்டிவ்ஸ்கிட்ட சொந்தகாரர்கக்கிட்ட மட்டும்தான் வாங்குவாங்க வெளிலெலாம் போய் வாங்க மாட்டாங்க அதே க அந்த கடன் அந்த பங்க்ஷன் அவர்களுக்கு கல்யாணோம்னா கல்யாணம்லாம் முடிசிட்டு கொஞ்ச நாள் அந்த அமௌண்ட்டை அவர்களுக்கு ரிட்டன் கொடுத்துருவாங்க இதனால எந்த ஒரு விளைவும் ஏற்படாது